ஈரோடில் பார்த்திங்கன்னா வந்து பவானி ஆறு காவேரி ஆறு பாலாறு நொய்யல் ஆறு உப்பாறு மோயாறு இவ்வளோ ஆறுலெம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அது எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்புடின்னா ஆறுகள்லேருந்து வர தண்ணியை வந்து வேஸ்ட்டாகாமல் சின்ன சின்ன வாய்க்காலில் அங்கங்கே போக விட்டு வருஷத்துக்கு மூணு தடவை இல்லைனா நாலு தடவை நெல் விளையக்கூடிய பகுதிகளெலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கனா பெரிய வாய்க்கால் போகும் அதுலேருந்து மறுபடியும் கொப்பு வாய்க்கால் அதுக்கப்புறம் மறுபடியும் வயல் வெளிக்கு போகிற வாய்க்கால் அப்படின்னு சொல்லி அந்த மூணு விதமாக தண்ணி பாய்ச்சிறாங்க இதனால் வந்து மகசூல் நல்ல அதிகமாகதான் இருக்குது இதனால் மா விவசாயம் நல்ல பலன் அடைகிறாங்க இது ஆறுகள் வந்து என்னென்ன அணை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பவானி அணை ஒன்று இருக்குது பவானி சாகர் அணை ஒன்று அப்புறம் கொடிவேரி அணைக்கட்டு ஒன்று இருக்குது கொடிவேரி அணைக்கட்டு அணை வந்து தண்ணி மழை தண்ணி அதிகமாக போகும்போது அதுலேருந்து எடுத்துவிட்டு மக்களுக்கு எந்த ஒரு சேதாரம் இல்லாமல் வந்து பார்த்துக்குறாங்க பவானி சாகர் அணைக்கட்டு பார்த்திங்கன்னா வந்து சத்யமங்கலத்திலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இது வந்து ஒரு நல்ல பெரிய அணைக்கட்டாக இருக்குது